ஆமாம்மா வணக்கம்மா யாரும்மா சரிங்கம்மா சொல்லுங்கம்மா

அப்படியா ஹாலும் ரூமும் சேர்ந்தா இல்லை வெறும் ரூம் மட்டுமா ஹால் மட்டும் கொஞ்சம் பெருசாக சரிம்மா சரிம்மா வந்து பார்க்குறோம் அந்த ஹாலு எப்படி நார்மலான ஹாலாக இல்லை டீலெக்ஸ் மாதிரி ஒரு ஏசியெல்லாம் அட்டேச் பண்ணுறது இல்லை டாய்லெட் அட்டேச் பண்றதுலாம்மா என்ன ஏதுன்னு நீங்கள் ஃபோன்லையே சொல்லுங்கள் சரி ஏசி அந்த வீட்டில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே டைல்ஸ் போடணுமா இல்லை டிசைனாக போடுறதா அதெல்லாம் சொல்லிடுங்கள் அதான் அதான் கேட்குறேன் சரிங்கம்மா அது வந்து ஒட்டுறதுலேர்ந்து எல்லாத்துக்குமே சேர்த்து அட்டேச்டு பாத்ரூம் ஆக்கிட்டு நல்ல ஒரு டீலெக்ஸ் மாதிரி செய்யணும்னா கண்டிப்பாக பத்துக்கு பத்துனு வச்சாலே அஞ்சு லட்சம் ஆகுதும்மா பத்துக்கு பத்துனு போட்டால் இது வந்து டாய்லெட் இல்லாமல் டாய்லெட் தனியாக வைக்குணும் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வைக்குணும் இண்டியன் டாய்லெட்டு இப்போ அப்படிதான் வைக்கிறாங்க எல்லாருமே ஒரு பாத்ரூம்குள்ளாரையே ரெண்டு டாய்லெட்டு அந்த மாதிரி வைக்கிறது தான் நான் அஞ்சு லட்சன்னு சொல்கிறது அந்த டாய்லெட்டு மாதிரி அவ்வளோ ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிட்ற மாதிரி

நாளைக்கு வந்து எங்களுக்கு வேலை இருக்குதும்மா நாங்கள் கிறிஸ்டினு சர்ச்சுக்குலாம் போவோம் மண்டே அன்னைக்கு வரோம் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இருங்க இல்லைனா நீங்களே இருங்கள் ஆ மண்டே அன்னைக்கு வந்து இடத்த ஃபர்ஸ்ட்டு பார்க்குணும்மா ஆ அதான் வந்து பார்த்துட்டு இடத்த பார்க்குணும் இடத்த பார்த்துட்டு ஏன் னா இப்போ இருக்கிற விலவாசி எப்படினு பார்க்கணும் அடுத்தது வந்து ஒடனேவும் என்னால் கட்டி தர முடியாது ஏன்னா இப்போ மண்ணு மணல் செங்கல் எல்லாம் வில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அஞ்சு லட்சன்றது நான் ஹை லெவலில் போட்டுருக்கிறேன் நார்மலாக வேணுனாலும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சி தரோம் சரிங்கம்மா அப்படின்னா ஓகேமா அப்புறம் நாளைக்கு நான் வர முடியாது திங்கக்கிழம வரம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா